தருமபுரி மாவட்டத்துக்கு அடையாளம்னால் அது ஒக்கேனக்கல் அது காவேரினு சொல்கிறேங்க அப்புறம் வைரமுத்துார் ஆறு பொன்னி தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லுவாங்க கோட்டை கோயில் அவர் வந்து மீசை வைச்ச பெருமாள் அம்மனை மடியில் வச்சுன்னு இருப்பாங்க அப்புறம் லட்சுமி நரசிம்மர் அதில் ஒரு பக்கம் இருப்பார் அப்புறம் கால பைரவர் கோயில் இருக்குது பரவா சத்யா கோயில்னு சொல்லுவாங்க பாட்டு கோயிலை அங்கே அப்படியே சிவன் கோயில் இருக்குது அதில் வந்து தூண் தூண் வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு ஒரு நூல் அளவுக்கு தொங்கிட்டு இருக்குது கீழே வந்து டச் ஆகல அது ஒரு அதிசயம் காமாட்சி அம்மன் இருக்குது அங்கே இருக்கிற துர்க்கை வந்து கோவமாக இருக்க மாட்டாங்க சாந்த ரூபமாக இருப்பாங்க அதெல்லாம் இங்கே பேமஸ்ஸு அப்புறம் தீர்த்த மூல தீர்த்த கிரீஸ்வரர் சாமி அனுமந்த கோயில் அனுமந்தீஸ்வரர் சாமி முத்தம் பட்டி ஆஞ்சநேயர் கோயில் மேட்டூர் பக்கத்தில் இந்த பக்கம் முனியப்பா அக்கரஹாரத்து முனியப்பா அங்கே நல்லா பேமஸ்ஸாக இருக்கிறாரு அது இல்லாமல் சின்ன சின்னது பேச்சியம்மா பச்சையம்மா வீர பத்ரா முனியப்பா பத்திரகாளி இந்த மாதிரி எல்லாம் நல்லா பேமஸ்ஸாக இருக்குது தருமபுரியில் வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்குது கல்வெட்டு நடுக்கல் பழங்காலத்து காசுங்க ஓலை சுவடிங்கள் அதெல்லாம் அங்கே வச்சுனு இருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து டிக்கெட்டு வாங்கணும் அவ்வளோவாலான் இல்லை கம்மி தான் கோயிலில் எல்லாம் எந்த காசும் வாங்க தேவை இல்லை அர்ச்சனை பண்ணணுன்னால் ஏதோ ஒரு அஞ்சு ருபா கொடுத்தா அர்ச்சனை பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் அதிகமாவெலாம் செலவு ஆகிறது இல்லை